எங்கள் இடத்துல வந்து பூர்வீகமாக நாங்கள் வந்து இருக்கிற இடத்துல ஜவுளி ஜவுளினே சொல்லலெலாம் நாங்கள் வந்து கடைக்குப் போனால் வந்து குவாலிட்டியான ட்ரெஸ் எடுக்கிறது அப்புறம் எல்லாத்து முன்னாடி வந்து நம்ம நல்லா நீட்டாக இருக்கணும் எல்லா பார்வைக்கும் விட நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு சிறுசுலேந்தே வந்து ரொம்ப ஆசை சிறுசில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வளர்கிற காலத்தில் இருந்து நான் சின்ன பிள்ளையிலேந்தே அயர்ன் பண்ணாமல் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன் எனக்குன்னு தனி பெட்டி இருக்கும் அந்த தனி பெட்டியில் நான் நான் வந்து ஹாஸ்ட்டலில் படித்து வந்தது ஹாஸ்ட்டல் இருக்கையிலேயே ட்ரெஸ்ஸை நீட்டாக போடுவேன் அந்த ட்ரெஸ் நீட்டாக போட்டு அங்கேலாம் அயர்ன் பண்ணுறக்கு வசதி இருக்காது அப்படிம்போது அந்த போட்டுப்கரா ட்ரெஸ் அயர்ன் பண்ணுறது சர்ச்சுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா வந்து போயிட்டு ஒரு ஒன் அவர்ல அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அதேமாதிரி மடித்து அதேமாதிரி பெட்டியில் வைப்பேன் அந்த மடிப்பு கலையாமல் அப்படியே இருக்கிறதுனால அதை இன்னொரு தடவை எடுத்து பயன்படுத்தையிலேயும் வந்து அது வந்து அயர்ன் பண்ண மாதிரியே தான் இருக்கும் அப்போருந்து நான் பழக்கத்துக்கு வந்ததில் இருந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா என்ன அந்த அயர்ன் பண்ண ட்ரெஸ்ஸை தான் போடணும் அப்படிங்கிறது பிடிக்கும் அப்புறம் வீட்டில் இருக்கையில் நான் என்ன பண்ணுவேன் ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்து நல்லா அயர்ன் பண்ணி நல்லா பட்டு மாதிரி மடித்து வச்சுக்குவேன் வீட்டில் இருக்கையிலே நான் அயர்ன் பண்ணி போட் போட்டுத்தான் எனக்கு பழக்கம் அது வந்து அப்படியே நம்ம தொடர்ச்சியாக அப்படியே வந்துட்டுருக்குது இப்போவும் நான் பண்ணுவேன் வெளியில் ஒரு சின்ன ஒரு பக்கத்தில் போனால் கூட நீட்டாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு போகணும் நீட்டாக இருக்கணும் ஜவுளி கடைக்கு போனால் நீட்டாக ஜவுளி எடுக்கணும் அது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும் எது வேணாலும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அது ஒரு போராட்டமாகவே இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் கணவர் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப லோ காஸ்ட் மெட்டீரியலை தான் தேர்வு செய்வாரு எங்கள் ரெண்டு பேற்றுக்கும் அது ஒரு சேலஞ்சாகவும் ஒரு சவாலாகவும் ஒரு சண்டையாவும்னே சொல்லெலாம் சண்டையாக தான் இருக்கும் ஜவுளி கடைக்கு போனோம் அப்படின்னா அவர் ஒரு மெட்டீரியலை செலக்ட் பண்ணுவாரு நான் ஒரு மெட்டீரியலை செலக்ட் பண்ணுவேன் நான் நல்லா குவாலிட்டியானதை பார்த்து செலக்ட் பண்ணுவேன் அவர் வந்து லோ காஸ்ட்டில் செலக்ட் பண்ணுவாரு அந்த லோ காஸ்ட்டில் செலக்ட் பண்ணுறது வந்து சீக்கிரமாக அது போயிடும் அப்படிங்கிறது அவருக்கு புரியாது ஆனால் நான் வந்து நல்ல இதாக தான் விரும்புவேன் நல்லதாக விரும்பி நல்லதாவே எடுப்பேன் அது பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து நமக்கு நல்லா சிறப்பாக வந்து அமையும் அப்படிங்கிறது அவருக்கு புரியாது நான் வந்து அப்போருந்து இப்போ வரைக்கும் எனக்கு மட்டுமில்லை என் குழந்தைகளுக்கும் அப்படித்தான் நல்லா நல்ல ட்ரெஸ் பண்ணணும் நல்லா ட்ரெஸ் எடுக்கணும் நல்லா குவாலிட்டியானதாக நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டுமே நான் விரும்புவேன் அந்த விரும்புகிறது வந்து என் பிள்ளைங்க புரிஞ்சிக்குவாங்க என் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து இப்போ வந்து ஜவுளி கடைக்குன்னு போனால் நல்லா குவாலிட்டியான துணியாக எடுக்கணும் நல்ல துனியாக எடுக்கணும் நல்ல நம்ம லைஃப் லாங் உழக்க உழைக்கக்கூடிய துணியாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே அவங்களும் விரும்புவாங்க அதில் வந்து நான் ரொம்ப உறுதியாக இருப்பேன்